பூர்வீகத்தில் வந்து எங்கள் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்குது பக்கத்தில் தோட்டமும் இருக்குது அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வரும் எங்கள் பாட்டி இருந்தது தாத்தா இருந்தது அதெலாம் ஞாபகம் வரும் சின்ன சின்ன சண்டைகளும் ஞாபகம் வரும் அந்த வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்து அந்த பழ பழைய சாப்பாடு சாப்பிட்டது அதெல்லாமே ஞாபகம் வரும் பூர்வீகத்தில் வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மா வீட்டிலேந்து நல்லாருக்கும் நாங்கள் போய் சந்தோசமாக அங்கே விளையாடுவோம் அதெலாம் நினைக்கும்போது சந்தோசமாக இருக்கும்